ஹலோ ஹலோ யாருங்க ஆமாங்க எல்லா பூவும் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன பூவுங்க வேணும் அஞ்சஞ்சு கிலோ வேணுங்களா ஒரு கிலோ சாமந்தி இரநூறுவா மற்றதுலாம் முன்னூறு முன்னூற்றம்பது இப்படி இருக்குது

சரிங்க ஐம்பது ரூபாய் குறைச்சிக்ங்க ஐம்பது ரூபாய் குறைச்சிக்கிட்டு இரநூறுக்கு நூற்றம்பது ரூபாய் கொடுங்க

ம் அல்லி தாமரைலாம் நீங்கள் சொன்னிங்கனாக்கால் வரும் அது சொல்லி ஆட்ரு சொன்னால் தான் வரும் அது ம் மற்றதெல்லாம் இருக்குது சாமந்தி ஒரு பூ ஐம்பது ரூபாய் இது சாமந்தி தாமரைப்பூ ஒரு பூ ஐம்பது ரூபாய் ம் ம் சரி சரி கம்மியாக கொடுத்துட்றேன் கம்மியாக கொடுத்துட்றேன் ம் சரி சரி கொடுக்குறோம்ங்க சரிங்க நன்றிங்க நன்றி

ஆஃப் பண்ணிக்கங்க முடிச்சுக்கலாம் ஆ நன்றிங்க நன்றிங்க